இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தொம்பது பன்னெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி நாலு